நான் வந்து செய்கிற வேலையில் ஒரு தப்பு செஞ்சேன் அப்படினாக்கா அந்த வேலை வந்து எப்படிங்கிறத நானே பார்த்துக்குவேன் நம்ம வந்து ஒரு வேலைக்கோ ஒரு வியாபாரமே பண்ணுறோம் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு பொருள் வைக்கிறோம் அந்த பொருளை வந்து மறுபடியும் திருப்பி எடுக்கும் போது குறைஞ்சிருக்கறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அவங்க கிட்டே கேட்குற சூழ்நிலையும் இல்லை அந்த இடம் நமக்கு முக்கியமாக இடமா பட்டிருக்குது நான் கேட்டு பார்த்தேன் ஆனால் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க இல்லைன்னு சொன்னாலும் நான் அதையே ஏற்றுக்க வேண்டியதாக இருந்தது முக்கியமான இடமா போச்சு அந்த தவறை வந்து அவர்களுக்கு திருப்பி சொல்கிற நிலமையிலையும் இல்லை அதனால அதையே நான் திருத்தி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அந்த பொருளை மறுபடியும் எங்கள் ம அங்கே கொண்டு போய் வைச்சு இது பண்ண வேண்டாம் அவங்களை சங்கட சூழ்நிலைகளுக்கு உண்டாக்க வேண்டாம் நம்மளை நாமளே இப்போ கரெக்ட் பண்ணிகணுங்கிறதுக்காக வந்துவிட்டேன்